ஆ சொல்லுங்கக்கா ஆ சொல்லுங்கக்கா ஆ சரிங்கக்கா எந்த இடங்க்கா கரெக்டாக பலகாபட் அந்த லொக்கேஷன் மட்டும் இருந்தால் அனுப்பிச்சு விடுங்கக்கா ஆ நிச்சயமாங்கக்கா நிச்சயமாக என் அம்மா அப்பா எல்லாேரையும் கூட்டிகிட்டு நான் வந்துடுறேங்க்கா ஆ ஆ ஓகேங்க்கா நீங்கள் எங்கேங்க்கா ஜாயின் பண்ணுறீங்க ஆ செக்காலைக்கு இப்போ நானும் வந்துடுறேன்க்கா ஒரு ஃபைவ் தேர்ட்டி அப்போது வந்துடுறேன் நம்ம வந்து அங்கே கிளம்பி சிக்ஸ் ஓ க்ளாக் போயிடுவோக்கா ஆ ஓகேங்க்கா தேங்க்ஸ்க்கா சொன்னதுக்கு ஆ தேங்க்ஸ்